ஒரு வாழ்க்கை என்பது அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அத்தை பெரியம்மா அண்ணன் தம்பி பெரியப்பா பையன் அண்ணா பெரிய அண்ணா அக்கா பெரியப்பா பொண்ணு அக்கா நம்ம என்கூட பிறந்தவங்க தங்கச்சி தம்பி எல்லோரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை இதில் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வந்து எனக்கு அண்ணன் நான் நான் எங்கள் தம்பி தங்கச்சி இன்னொரு தம்பி நாங்கள் அஞ்சு பேர் உடன் பிறந்தவர்கள் அஞ்சு பேத்துல முதல் படிச்சிவிட்டு வந்தோம் ஒரு ஆறு ஏழு எட்டு பத்து வரைக்கும் வந்தோம் பத்தாவது வரும்போது எங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டாங்க கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அம்ச்சுடும் அம்ச்சு விட்டதும் முதல் கல்யாணம் எனது தான் ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு வருடம் கழித்து ரெண்டாவது வருசத்தில் எனக்கு ஒரு குழந்த பிறந்தது இதை மாமனார் மாமியார் கொழுந்தனார் மூத்தார் மூத்தார் பொண்டாட்டி கொழுந்தனார் பொண்டாட்டி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கோம் இந்த கூட்டு குடும்பத்தில் எல்லா கஷ்டங்களையும் வந்தது எல்லா சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் வந்து வந்தது அதையெல்லாம் தாங்கி இன்னைக்கி நாங்கள் வந்து ஒரு நிலையாக இருக்கிறது பெரிய விஷயோம் ஏன்னா மாமனாருக்கு அடிக்கடிக்கு ஒடம்பு சர்யிலாத போய்டும் மாமியாருக்கு அடிக்கடிக்கு ஒடம்பு சரியில்லாம போய்டும் இது இதில் வந்து நாங்கள் நிலைத்து நிக்கிறதுக்குள்ள ஆளாளுக்கு ஒரு கதை எதாவது ஒரு ஒன்று செய்யலாம்னும் போது ஏதேதோ பேசுவாங்க ஒன்று இது செய்ய கோவிலுக்கு போகலானாக்கூட இப்போ அப்போ தான் போகாதன்னுவாங்க மாமியார் ஒரு ஒரு நல்லது செய்யலாம்னாக்கா இது எதுக்கு செய்கிறனுவாங்க இப்படி இதெல்லாம் தாண்டி வந்து நாங்கள் ஒரு நிலையாக இருக்கிறோம்னா அது ஒரு பெரிய விஷயோம் அந்த விஷயத்த சொல்கிற அளவுக்கு இல்ல பெரிய பெரிய கஷ்டத்துல இருந்து தாண்டி இன்னைக்கி நாங்கள் இப்படி இருக்கிறோன்னா இது இறைவனுடைய அருள் தான் எங்களுக்கெல்லாம் எங்ள் வீட்டுக்கார் லாரியில் போகிறது லாரி ஓட்டுறது நாங்கள் வீட்டில் இருந்து எதாவது சங்கம் அப்படி எதாவது செய்கிறது பிள்ளைங்கள படிக்க வெச்சு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டோம் பையன் இப்போ தான் வேலைக்கு போயிருக்கிறாப்டி பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல ஆனால் மாம்னாருக்கிட்டேயும் மாமியாருக்கிட்டேயும் மூத்தாருக்கிட்டேயும் மச்சாந்தார்கிட்டேயும் இருந்து ஒரு சின்ன விஷயனாலும் அதை பெருசு பண்ணி எல்லோரும் திட்டி பேசும்போது மனசில் ரொம்ப வேதனை வருத்தங்கள் எதுக்கு இருக்கணும்ன்றகூட அளவுக்கு தோன்ற அளவுக்குக்கூட எங்களுக்கு துக்கம் எங்களை தொண்டை வரைக்கும் அடைக்கும் ஆனால் அதெல்லாம் தாங்கி நாங்கள் வாழ்க்கை வாழ்வது அவ்வளோ ஒரு சமாளித்து வர அளவுக்கு எங்களுக்கு கடவுள் வந்து ஒரு பொறுமைய கொடுத்துருக்கறாங்க அதனால தான் நாங்கள் இன்னைக்கி இந்த அளவுக்கு பேசுகிற ஒரு அளவு பேசுகிற அளவுக்காது நாங்கள் வந்து நிற்கிறோம் இது தான் வாழ்க்கை வாழ்க்கையை சமாளிக்கிறது இப்படி தான் அந்த பொறுமையா செயல்பட்டு வந்தால் தான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வந்து நமக்கு கடவுள் கொஞ்சமாவது தாழ்த்தி நம்மளை ஒரு நிலைக்கு வந்து கொஞ்சம் ஒரு துளி சந்தோசம் கொடுக்கறாரு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் எங்களை வந்து காப்பாற்றி இந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம் அப்படின்னா கடவுள் உடைய அருள் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது நாங்கள் தெய்வத்தை நம்புகிறோம் தெய்வத்தினால் இன்னைக்கி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நாங்கள் தாக்கு பிடுச்சி நிற்கிறோம் இதுதான் இறைவன் இறைவன் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து சமாளிக்கிற அளவுக்கு மன அமைதியையும் கொடுக்கறாப்டி